தற்காப்பு கலை பார்த்தீங்கனா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலை ரொம்ப முக்கியம் ஏன்னால் வந்து பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்ருக்கப்ப பெண்கள் எங்கே வெளியே போகிறப்பையும் வரப்பையும் அவங்களுக்கு ஒரு யாரையும் நம்பாத சு நம்பிக்கையே இல்லாமல் தன்னிச்சையா ஒரு துணிச்சலாக இருக்கிறத்துக்கு பெண்களுக்கு வந்து தற்காப்பு கலை வந்து முக்கியமானதாக இருக்குது அப்படி வந்து நான் கையில் எடுத்ததுதான் வந்து பார்த்தீங்கனா மல்யுத்தம் மல்யுத்தம் பார்த்தீங்கனா ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலையாக நான் பார்க்கறேன் ஏன்னால் வந்து அந்த கலையில் வந்து யாரையும் யாரும் காயப்படுத்துவது கிடையாது ஒருத்தரை ஒருத்தர் நம்ம நம்மள யாரும் நெருங்காமல் நம்ம தடுத்து நம்மள நம்ம காத்துக்கப் போகிறோம் அவ்வளோதான் அந்த மல்யுத்தகிற ஒரு கலை அந்த கலையை கற்றுக்கிட்டதனா கற்றுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அடுத்து வந்து அதில் என்னோட குறிக்கோளாக என்ன இருந்துச்சு பார்த்தீங்கனா நான் மாநில அளவில் விளையாண்டேன் அதில் வந்து என்ன என்னால் முடிஞ்சுது ஒரு இரண்டாவது இடத்துல வந்தேன் மாநில அளவில் அதுக்கடுத்து நான் தேசிய அளவில் போய் விளையாட்ணுட்டு என்னோட குறிக்கோள் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன்